இப்போது பறவைகளுடைய மூடநம்பிக்கைனு பார்த்திங்கனா இப்போ மழை காக்காவுக்கும் மழை பேஞ்சிதுன்னால் காக்காவுக்கும் நரிக்கும் வெயிலும் அடிச்சு மழையும் பேஞ்சிதுன்னால் காக்காவுக்கும் நரிக்கும் கல்யாணம் ஆகுதுனு சொல்லுவாங்கள் அதேமாதிரி அந்த வீட்டுக்கு முன்னாடி ஆந்தை இருந்துகிட்டு மரத்தில் கத்துனால் அபசகுனம்னு சொல்லுவாங்கள் அப்பறம் பார்த்திங்கனா நம்ம நம்ம நடந்து போகும்போது ஒரு பூனை குறுக்க போச்சினால் அபசகுனம்னு சொல்கிறது இந்மாதிரி பல பறவைகள் சொல்லலாம் அப்புறமா பத்தர மணிய வீட்டு உள்ள மைனா கத்துனால் ஆகாதும்பாங்க அதுமாதிரி வௌவால் வந்து அ கத்தினாலும் ஆகாது இப்படினு பல விலங்குகளை பற்றி மூடநம்பிக்கையாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதுதான்